பாரம்பரிய விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கபடி சிலம்பம் வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற விளையாட்டுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் தந்து விளையாட சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக வந்து சிலம்பாட்டத்துக்கு ரொம்ப அதிகளவில் எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் சிலம்பாட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வகையான மூமெண்ட்டுகள் செயல்பாடுகள் வந்து அதிகளவில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மனஉறுதியும் உடல் வலிமையும் இது பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து வழுக்கு மரம் ஏர்றது அப்பறம் கபடி விளையாட்றது குழு விளையாட்டாக கபடி விளையாட்றது இதுக்கெல்லாம் வந்து அதிகளவில் கிராமத்தில் எங்கள் ஊரில் பெரியவங்க நிறையா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இது மாதிரி விளையாட்டுகள் வந்து ஊரில் விளையாட்றதுனால இளைஞர்களுக்குள்ள மாணவர்களுக்கு இடையவே வந்து ஒரு ஒற்றுமை சகோதரத்துவத்தோடு விளையாட்றதுக்கான அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் வேறே அதில் பார்த்திங்கனா வழுக்கு மரத்துக்கும் உடல் உறுதி வேணும் இந்த மாதிரியெல்லான் நிறையா வந்து சொல்லி கொடுத்து விளையாண்ட்ருக்கோம்